முந்தி சின்ன புள்ளையாக இருக்கும் போச்சுல பாவாடை சட்டை சேலை பாவாடை சட்டை தாவணி வேஷ்டி சட்டை இதெல்லாம் தொடங்கினோம் இப்போ வந்து மாற மாற இப்போ கடைங்களுக்கு போனால் சுடிதார் நான் எங்கள் காலத்தில் பாவாடை சட்டை தாவணி போட்டுருந்தோம் சேலை கட்டினோம் இப்போ என் மகள் காலத்தில் சேலை இந்த சுடிதார் எல்லாம் நாங்கள் எடுத்து கொடுக்கோம் கடைகளுக்கு போனால் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் மாறி மாறி வருது எல்லா ட்ரெஸ்ஸுகளையும் ஒவ்வொரு இதாக நம்ம எடுக்க வேண்டி இருக்குது ஒரு வருடம் பிறந்தாலே நியூயர்க்கு எடுக்கோம் கிறிஸ்மஸ்க்கு எடுக்கிறோம் திருநாளுக்கு எடுக்கோம் இப்படி ஒவ்வொரு கல்யாணம் காதுகுத்து எதுக்கு நாளும் ட்ரெஸ் தான் எடுக்கோம் எல்லாம் ட்ரெஸ் ஒவ்வொரு வெரைட்டியாக வருது பிள்ளைங்களுக்கு கேட்குத ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்க வேண்டி இருக்குது இப்போ எது ஒரு நிகழ்ச்சி எது ஒன்றுனாலே நமக்கு ஜவுளி கடைக்கு தான் முத ஆளாக போக வேண்டி இருக்குது ஜவுளிக்கடைக்கு போகிறோம் நகைகள் எடுக்கணும்னா முந்தி உள்ள நகைகள்லாம் பாவாடை சட்டை தாவா முந்தி உள்ள நகைகள்னு கேட்டால் நெக்லஸ்ஸு ஒரு டாலர் வச்ச செயினு பெண்டண்ட் வச்ச செயினுனு எடுப்போம் இப்போ ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்னா வருது ஒவ்வொரு மாடலாக எடுக்க வேண்டி இருக்குது இப்போ முத நமக்கு முத முத எடுக்கணும்னா எதுனா ஜவுளிக்கடையில் தான் போய் நிற்கணும் எல்லாம் ஜவுளி வகைகள் தான் ரொம்ப நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமாக நகை எடுக்கோம் அது இது இதாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இதான் நம்மோளோட கலாச்சாரமாக இருக்குது